இந்தியாவில் அறியப்பட்ட கலாச்சார பாரம்பரியம் நிறைய இருக்குது இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய மத சம்பந்தப்பட்ட ஜனங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய கலாச்சார வழிமுறைகள் வந்து நிறைய இருக்குது பாரத விலாஸ் அப்படின்னே சொல்வாங்க இந்தியாவை அந்த மாதிரி நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் நிறைய கலாச்சாரங்களை கடைப் பிடிக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவில் வந்து வாழ்ந்துட்ருக்காங்க வேறு சில நாட்டுலயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரே ஒரு கடவுள்னா ஒரு கடவுளை கும்பிட்டு ஒரே கலாச்சாரம்னா ஒரே கலாச்சாரம் மெயின்டெயின் பண்ணிவிட்டு அப்படி இருப்பாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய விதமான மதங்கள் நிறைய விதமான கலாச்சாரங்கள் கொண்ட ஜனங்கள் வந்து வாழ்ந்துட்ருக்காங்க அவங்க அவங்க முறைப்படி அவங்க அவங்க என்னென்ன நம்பிக்கை இருக்கோ அதுப்படி அவங்க வந்து அவங்களுடைய சில மதங்களில் வந்து உயிர் பலி கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள் இருக்குது சில மத கலாச்சாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உயிரை வந்து கொல்கிறது பாவம் அதை வந்து பண்ண கூடாது அப்படின்ற மாதிரியான மத கலாச்சாரம் வந்து இருக்குது இந்தமாதிரி நிறைய கலாச்சாரம் வந்து பலபல விதங்களில் வந்து வித்தியாசமாக இருக்குது மற்ற நாட்டு கலாச்சாரத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து பலவிதத்தில் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்குது அவங்களுடைய மத நம்பிக்கைகளும் கலாச்சார பாரம்பரியமும் வந்து ரொம்பவே ஒரு திருமணமே வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்க முறைப்படி அவங்க அவங்க மத கலாச்சாரப்படி இப்போ கிறிஸ்டின் அப்படின்னா ரிங்கு மாற்றி இது பண்ணுறாங்க ஹிந்தூஸ் அப்படி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து மஞ்சள் கயிறு கட்டி அவங்க வந்து திருமண முறையை பண்ணுறாங்க முஸ்லிம்ஸ் வந்து அவங்களை வந்து அவங்க பார்த்துக்குறதே கிடையாது முகமூடி போ போட்ட மாதிரி மாலை போட்ட மாதிரி அந்த மாதிரி போட்டுஅவங்க ஒரு கருப்பு கயிறு மாதிரி கட்டி அவங்க முறைப்படி வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்தமாதிரி இந்தியாவில் இப்போ ஏ நான் சொன்ன மூன்று மதங்கள்தான் வெவ்வேறு வகையான வித்தியாசமான திருமண முறை வந்து நிறைய நடக்குது ஒவ்வொரு ஒவ்வொன்னும் எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு விதமாக ஒரு உயிர் பிறக்கறதுலேருந்து இறக்கற வரைக்குமே வந்து ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அவங்க வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து அவங்க வந்து முறைப்படி பார்க்குறாங்க வெவ்வேறு விதமாக இருக்கும் ஒரு கொழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த கொழந்தை பிறக்குறதுக்கு அதோட வளக்கிறதுக்கு அது பேர் வைக்கிறதுக்குக்கு அந்தமாதிரி வந்து ஒவ்வொரு மத கலாச்சாரத்துலேயும் ஒவ்வொரு இது முறையாக வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க அந்த கொழந்த படிக்கிறதாகட்டும் அங்கே ஒரு ஒரு பொண்ணு கொழந்தையா இருந்தால் அவள் வந்து வயதுக்கு வரும்போது ஒரு பருவமடையும் போது அதுக்கு உண்டான சடங்கு ச அந்த மாதிரி ஒவ்வொரு மத கலாச்சாரத்தில் வந்து ஹிந்தூஸ் ஒரு மாதிரி செய்வாங்க முஸ்லிம்ஸ் ஒரு மாதிரி செய்வாங்க கிறிஸ்டின்ஸ் ஒரு மாதிரி செய்வாங்க அதே மாதிரி அவங்க வந்து திருமணம் திருமணம் பண்ணும்போதும் அதுவும் அதேமாதிரி ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மதக்கலாச்சாரத்துப்படி அவங்க வந்து பண்ணுறாங்க ஒவ்வொன்னுலேயும் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்படி நடக்கும் இதுமாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைகளும் இருக்குது இந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரப்படி எந்த முறையாக இருந்தாலும் செய்கிறாங்க இந்தமாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் வந்து அவங்க அந்த மாதிரியான கலாச்சாரங்களை வந்து பாரம்பரியங்களை வந்து கடைப்பிடிச்சுட்டு வர்றாங்க அந்த கடைப்பிடிச்சுட்டே வர வர வரும்போது வரும் போது தான் இப்போ ஒரு ஒரு தீப சமயம் ஆகட்டும் ஒரு கார்த்திகை தீப சமயம் வந்து நம்ம வந்து ஒரு தீபம் வீட்டில் பற்ற வெச்சா நம்மளோடய வீடு வந்து ஒரு இதாக இருக்கும் ஒரு ஒரு ஒளிமயமாக இருக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அந்த கலாச்சாரத்தை வந்து அவங்க நம்புகிறதனால வருஷம் வருஷம் அந்த கார்த்திகை தீப சமயம் வந்து தீபம் வந்து பற்ற வைக்கிறாங்க அந்தமாதிரி ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு முறைப்படி வந்து வந்து இந்தியாவில் வந்து மெயினாக வந்து மற்ற நாட்டோடு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ரொம்பவே வந்து மத கலாச்சாரம்ன்றது வந்து நிறையவே அடங்கி இருக்குது இந்த மாதிரி இதையே வந்து ஆராய்ச்சியே பண்ணலாம் ஒவ்வொரு இதுலேயும் போய் அவங்க என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை என்ன முறைப்படி வந்து அவங்க வாழ்கிறாங்க ஒவ்வொன்றும் அவங்களோட மத நம்பிக்கை என்ன அவங்களுடைய கலாச்சாரம் என்னன்றதை வந்து இது பண்ணோம்ன்னா அதுக்கு இந்தியாவில் போய் பண்ணணும்னு அதுக்கு இந்த யுகம் மட்டும் பத்தவே பத்தாது அந்த அளவு கலாச்சாரம் வந்து மத நம்பிக்கை கலாச்சாரம் வந்து ரொம்பவே இந்தியாவில் அடங்கி இருக்குது ஒவ்வெ நிறைய விதமான இது இருக்குது அதுவே சொல்ற மாதிரி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் படிக்கணும்ன்னா இந்த யுகம் பத்தவே பத்தாது